உள்ளூரில் விவசாயத்தை பற்றி பார்த்திங்கனாக்கா நம்ம ஊரில் பார்த்திங்கனா உரக்கடை இருக்குதுங்க விவசாயம் தோட்டத்துக்கு உப்பு அப்புறம் மருந்து அடிக்கிற இதுக்கு எல்லாத்துக்கு அது போக ட்ரில்லரு மிஷினரிஸ் பார்த்தா ட்ரில்லர்க்கு டிராக்டெர்ஸ்ஸு அப்புறம் எல்லாம் இருக்குது அப்புறம் பால் பண்ணை வச்சு கவர்மெண்ட்டு நடத்துது அது நல்லா இருக்குதுங்க அது போக கூட்டுறவு மூலயமா லோன் தராங்க விவசாயிங்களுக்கு வாழை போடுகிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கனா எங்கள் ஏரியாவில் வாழை தான் அப்புறம் பார்த்தா மற்றபடி அப்புறம் அது போக கத்திரிக்காய் வெண்டக்காய் சிறு குறு விவசாயிகள் இங்கே இருந்து மார்க்கெட் பார்த்திங்கனா எங்கள் ஊரில் இருந்து ஒரு உழவர் சந்தை வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு சுற்றளவில் தான் இருக்குதுங்க அதனால் எங்களுக்கு அதெல்லாம் இந்த மாதிரி சவுகரியம் பண்ணி தராங்க விவசாயிகளுக்கு ஆமாங்க